ஹலோ யாருங்க ஹலோ யாருங்க ஆமாம் ஆமாம்ங்க பூ என்ன பூவை கேட்குறீங்க இருக்குது எப்போ இப்போ வேணுங்களா சாயந்தரம் அஞ்சரை மணிக்கா இப்போ சாயந்தரம் அஞ்சரை மணிக்கா ஆ அப்படி சொல்லுங்கள் ஓ ஆ பூ காலையில வந்திங்கன்னா கிடைக்கும்

ரேட்டெல்லாம் எச்சி வரும் ரேட்டு வந்து கிலோ இன்னைக்கு இன்னைக்கு எட்நூற்றிம்பதுரூவா பூவு நாளைக்கு எப்படின்னு நாளைக்கு சொல்ல முடியும் அப்புறம் எங்களுக்கு எப்படி நாங்கள் எப்படி வாங்கிறமோ அப்படித்தானே கொடுக்க முடியும் சரி நீங்கள் வாங்க நாளைக்கு வாங்க இங்கே பேசிக்கலாம் கடையில் வச்சு பேசிக்கலாம் பூ மட்டும் போதுமா வேறு வேறு மாலை இல்லை வேறு ஆ எல்லாமே இருக்கு எல்லா பூவும் இருக்கு ஆ இருக்குது மாலையும் விற்கிறோம் நாளைக்கு காலையில வறீங்களா ஆ சரி உங்க பேர் என்னங்க ஜெயமணிங்களா சரி சரி நாங்கள் எப்படியும் அஞ்சு மணிக்கு கடை திறப்போம் வேறு ஆ சரி வேறுப்பூவு வேறுப்பூ என்னென்ன வேணும் சொல்லுங்கள் வேறு என்ன மாலைன்னு சொன்னிங்கன்னா மாலைக்கட்டித்தான் கொடுக்க முடியும் ஆமாம் நாங்கள் கட்டித்தான் விற்கிறோம் ஆ ஆஹன் மாலையெல்லாம் நாங்கள் கட்டித்தான் விற்கிறோம் அளவாகத்தான் வாங்குவோம் அளவாகத்தான் கட்டுவோம் மாலை வேணுன்னா கொஞ்ச முன்னையே சொன்னிங்கன்னாத்தான் மாலைக்கட்டி கொடுக்க முடியும் நீங்கள் வந்த நேரத்துக்கு டக்குன்னு மாலை கேட்டாக்கா எங்களுக்கு கொடுக்க முடியாது

மாலையெல்லாம் காலையில வேணும்ன்னா நீங்கள் இன்னைக்கு மத்தியானமே சொல்லணும் அப்போத்தான் நாங்கள் மாலைக்கட்டி ரெடியாக நீங்கள் வரும்போது ரெடியாக கொடுக்க முடியும் டக்குன்னு வந்து மாலையெல்லாம் டக்குன்னு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாது ம் ஆ சரி ஆ சரி நீங்கள் வரதாக இருந்தா உறுதியாக தெரிஞ்சா தான் பூ வாங்கி வைக்க முடியும் ஏன்னா நாங்கள் வாங்கிற இடத்தில் வாங்கோணுமில்ல ஆமாம் வரன்ட்டு வராமல் இருந்துறாதீங்க வேறு பொருள் இல்லை பூவு ஆ ஆமாம் வெட்டியாக போயிரும் ஆமாம் வரேன்னு சொல்லிவிட்டு வந்துராமல் இருந்துறாதீங்க நீங்கள் நீங்கள் கேட்டதனால் இப்போ மறுபடி எப்படின்னா நாலஞ்சு கிலோ வாங்க வேண்டிதாக இருக்குது ஆ சரி வாங்கம்மா நேரில் வாங்க பேசிக்கலாம்